எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னு சொன்னால் அது சூப்பர் சிங்கர் தான் ஏன்னால் எனக்கு சிங்கிங்னால் ரொம்பவே பிடிக்கும் அதில் வர குழந்தைங்களும் சரி ஜூனியர் சூப்பர் சிங்கர் சீனியர் சூப்பர் சிங்கர் அதனால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்து குழந்தைங்கள் பாடுவதையும் கேட்கலாம் பெரியவங்க பாடுவதையும் கேட்கலாம் ரெப்ரெசெண்ட்டாக அந்த ஜட்ஜெஸ் வந்து ரொம்பவுமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து அவர்களுக்கான வாழ்க்கை வந்து அதில் வந்து அவர்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அது மூலமாக அவங்க பார்க்குறது ப்ளஸ் வந்து அவர்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவர்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறது வீக்லி ஒன்ஸ்ஸு அவர்களுக்கான மே பி என்டெர்டெய்ன்மெண்ட்டாகவும் இருக்கும் சிங்கிங் ப்ராசெஸ்சும் இருக்கும் அதில் அதனாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் வந்து அதில் வர ஆங்க்கர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னால் அவங்க வந்து காமெடி பண்றதுலேயும் சரி ஆங்க்கரிங்லேயும் சரி ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க ப்ளஸ் சிங்கிங் வந்து ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும் யார்யாரை எப்படி பாடுகிறாங்க அவர்களோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத கரெக்ட்டாக சுட்டிக்காட்டி அவங்கள வந்து மேலும் நீங்கள் எப்படி உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து முன்னாடியே சொல்லி அதை வந்து ஈசியாக புரியவும் வைக்குவாங்க அங்கே ஜட்ஜெஸ்ஸு எனக்கு சிங்கிங் ரொம்ப பிடிக்குன்றதுனாலையே அந்த ஷோ வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன் வாரம் வந்து தவறாமல் கரெக்ட்டாக அதை பார்த்து முடிச்சுருவேன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது அப்படின் சொன்னோன்னால் அது சூப்பர் சிங்கர் தான் சூப்பர் சிங்கர்னாலே டைட்டிலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் சிங்கிங் சிங்கிங் எல்லாமே நல்லாயிருக்கும் சிங்கிங் மட்டும் இல்லாமல் அதில் காமெடியும் இருக்கும் கலாட்டாவும் நிறையா இருக்கும் திறமைங் நிறைய திறமைங்கள வந்து வெளியே கொண்டு வரத்துக்காக கொண்டு வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் வந்து நல்ல கிடைக்கிது வெளியூர்லேருந்து வராங்க ரொம்பவுமே கிராமத்தில் இருந்து வந்து நல்லா பாடிகிட்ருக்காங்க